எங்களோடய வீட்டு பக்கத்திலையே வந்து இசைப்பள்ளி இருக்குது நான் சின்ன வயதுலருந்து அங்கே தான் முறையாக வந்து எல்லாமே கற்றுட்டுருக்கேன் அவங்க எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அந்த லெசன்ஸை தாண்டி சில சில நுணுக்கங்கள் வந்து இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணுங்க மூச்சு விடுறது இப்படி விடுங்க இந்த இடத்துல இந்த இடத்துல டோன் ஏற்றுங்க இங்கே இறக்குங்கன்றா மாதிரி எனக்கு ஒரு ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயத்துல கைட் பண்ணிகிட்ருக்காங்க அதை தாண்டி நான் வந்து வேறு பல ஆசை வேறு பல முன்னணி பாடகர்களில் வந்து பின்தொடர்ந்து அவங்கள்லாம் என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்து பாடுறாங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு படத்தில் அவங்க பாடுனதுக்கும் அவங்க இம்ப்ரொமைஸ் பண்ணி ஒரு மேடையில் வந்து வேறு மாதிரி பாடி இருப்பாங்க அதெலாம் அவங்க எப்படி பாடுறாங்க இந்த மாதிரி நான் ஒரு ஒரு விஷயத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு நான் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கேன் இதைத்தாண்டி என்னுடைய இசை மூ மூலமாக இருக்க நண்பர்கள் கிட்டையும் இசை ஆர் இசை பெரிய ஆ ஆர்வலர்கள்கிட்டையும் நான் வந்து கலந்துரையாடி என்னென்ன எப்படி வந்து இது வந்து நான் மாற்றிக்கிலாம் இன்னும் எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி பெட்டரா பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன்